நாங்கள் நான் வந்து பேனாவில்தான் எப்பயும் எழுதுவேன் நான் அதிகமாக படிக்கலை பேனாவில்தான் நாங்கெல்லாம் எழுதுவோம் அப்பெல்லாம் இப்பெல்லாம் லேப்டாப்பு மொபைலு இதெல்லாம் இல்லை நாங்கெல்லாம் பேனாவில்தான் எல்லாம் விரும்புவோம் லெட்ரு எழுதுவோம் முதல்லேலாம் லெட்ருன்னால் ம லெட்ரு தான் எழுதுவோம் இப்பெல்லாம் மொபைல்லே தான் எல்லாம் பேசிக்கிறாங்க எல்லாம் டைப் பண்ணி அனுப்புகிறாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது எங்கள் பேரன் மூணு வயசுதான் ஆகுது அவன் மொபைல்ல என்னென்ன பண்ணுறான் அதெல்லாம் பார்த்தா எனக்கு ஆச்சரியமா இருக்குது எனக்கு அவ்வளவாக எலு படிக்கலை அதனால எனக்கு அதெல்லாம் பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாவும் அதிசயமாவும் இருக்குது அதுங்கள அதுங்க பார்க்குறத பார்த்து அதுங்க பண்ணுறத பார்த்து நான் சந்தோசப்பட்டுக்குவேன் நமக்கு அந்த காலத்தில் இதெல்லாம் இல்லை நம்ம பேனா பென்சில் சிலேட்லதான் எழுதுனோம் அதே இப்பவே நான் பேனாவில்தான் எழுதுவேன் எனக்கு அதில் எல்லாம் தெரியாது நான் சே போனுக்கூட ஒரு சின்ன போன் தான் வச்சிருக்கேன் அதில் தான் பேசுவேன் அதிலேலாம் என் எனக்கு பேசவும் தெரியாது அதுங்க பிள்ளைங்கள் அதில் விளையாடுதுங்க அதிலயே மே கணக்கெல்லாம் போட்டு பார்க்குதுங்க அது எல்லாமும் அதில் விளையாட்டும் விளையாடுதுங்க படிக்கவும் படிக்கிதுங்க அதெல்லாம் பார்த்தா எனக்கு ஆச்சரியமாவும் அதிசயமாவும் இருக்குது இதான் எ எனக்கு எப்பயுமே பேனாதான் பேனாவில எழுதுறதுதான் பிடிக்கும்